எப்பா ஆட்டோ ஆட்டோ வரும்ங்களா இந்த பல்லடம் மங்களம் ரோடு போகிறதுக்கு ஆட்டோ வரும்ங்களா சரி வாங்க போகலாம் எவ்வளோ நேரம் ஆகும் போய் சேருகிறதுக்கு இருபது நிமிசத்தில் போய்டலாங்களா சரி வாங்க போகலாம் எப்பா தம்பி கொஞ்சம் பாட்டு சவுண்ட் கம்மி பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன் பேசிட்டு இருக்கிறோம்ல என்னப்பா இது இந்த இடம்லா ஃபுல்லாக சுற்றிலும் ஒரே ட்ராஃபிக்காக இருக்குது என்னாச்சு என்ன பிரச்சனையாம் ஓ ஏதோ ஒரு ஊர்வலமா சரி சரி சரி இவங்க வேற நேரங்கெட்ட நேரம் பார்த்து இப்படித்தான் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அரசியல் கட்சி அது இதுன்ட்டு நம்மளுக்கு வேறு ரொம்ப அவசரம் சரி மங்களம் ரோடு போகிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா யாராவதுட்ட விசாரித்து பாக்கிறீங்களா ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறீங்களா எப்படியாது தயவுசெய்து எப்படியாது இந்த ஒரு உதவி செய்யுங்கண்ணா எப்படியாச்சும் அந்த வழியில் யாராவதுட்ட கேட்டு என்னை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல கொஞ்சம் சீக்கிரமாக இறக்கி விடுறீங்களா ரொம்ப அவசரம்ங்க ஒரு இன்டெர்வியூக்கு போய்ட்டு இருக்கிறேங்க டைமுக்கு போகணும் இங்கே இருக்கிறத பார்த்தா ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குதுங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது கொஞ்சம் கேட்டு விசாரித்து சொல்லுங்க என்னது இந்த வழியில் போகாமல் அந்த வழியில் போறீங்களா அதில் போனால் கொஞ்சம் சுற்றி போகணுமே எப்படி என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை இருபது நிமிசத்தில் கொண்டு போய் நான் சேர்கிற இடத்துல விட்டுருங்க தயவுசெஞ்சு எப்படியாவது விட்டுருங்க ஒரு நிமிஷம் இருங்கள் தம்பி இவுரை கேட்கலாம் வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்போம் இருங்கள் ஐயா பெரியவரே மங்களம் ரோடு போகிறதுக்கு பட்டேல் ரோடில் போய் போகலாங்களா இல்லை எப்படி போகலாங்க எப்படி போனால் சீக்கிரமா போக முடியும்னு சொல்லுங்கள் இந்த ஊர்வலத்தை தாண்டி நம்ம சீக்கிரமா போகணும் எப்படியாது வழி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் ஐயா ஓ இதிலிங்களா கிழக்கே போய் மேற்கே போய் வடக்கே போய் மெயின் ரோடு வரும்ங்க சரிங்க ஓ அதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாம்ங்களா அப்படிங்களாங்க ஐயா சரிங்க ஐயா சரி நாங்கள் போய் பாக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க அண்ணா அவரு வழி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லைங்க போலாங்கண்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா அவசரமாக போங்கண்ணா எதுக்கும் போகிற வழியில் இன்னொரு நாலு பேத்த கேட்கலாங்க யாராவது எதாவது மாற்று வழி வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாங்க இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும்னு தெரிஞ்சுதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிருப்பன் இல்லைனா தேதியை மற்றியாவது வைக்க சொல்லிருப்பேன் எப்டியாச்சும் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல விட்ருங்கண்ணா இருபது நிமிஷத்தில் விட்ருங்கண்ணா இன்னும் இரு அரை மணி நேரந்தான் இருக்குதுங்க அண்ணா அண்ணா நின்னுங்க அந்த அக்காட்ட கேட்கலாம் வழி இதில் போகுமா என்னனு தெரியலிங்க அக்கா பட்டேல் ரோடு போய் எந்த வழியில் போகணுங்க ரைட்டில் போகணுங்களா லெஃப்ட்டில் போகணுங்களா மங்களம் ரோடு போறதுக்குங்க ஆமாங்க ஒ இந்த வழி இல்லைங்களா சரிங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ்ங்கக்கா அண்ணா அந்த அக்கா சொன்ன வழி புரிஞ்சுதில்லிங்க சரி அதுலே போயிக்கலாமுலங்க அண்ணா எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமாக போய்டுங்கண்ணா இங்கே வந்தாச்சு அண்ணா ஒரே நிமிஷம் நின்னுங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வர்றாங்க அவங்க கிட்டே கேட்டால் கரெக்டான வழி சொல்வாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் சுற்று வழி மாதிரி தெரியுது அண்ணா சவுக்கியங்களா இப்போ நம்ம பார்த்திங்கனா மங்களம் ரோடு போகணுங்க இங்கேல்லாம் ஃபுல்லாக ஒரே ட்ராஃபிக்காக இருக்குதுங்க வேறு ஏதாவது வழி ஏதாவது இருக்குது மாற்று வழி இருந்ததுனா சொல்கிறீங்களா ஆமாங்க இந்த மங்களம் ரோட்டில் ஹை ஸ்கூல் தாண்டி போகணுங்க ஒ இந்த சந்திலைங்களா இந்த சந்தில் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் திரும்பினா மெயின் ரோடுங்க சரிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா புரிஞ்சுதுலங்க இந்த வழியில் போய் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் திரும்பினா மெயின் ரோடு வரும்ங்க அதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா